ஹலோ ராமகிருஷ்ணா ஹோட்டலுங்களா ஆ அண்ணா மத்தியானம் வந்துட்டு நாங்கள் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் கடையில் வேலை செய்யற தம்பி தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது ஸ்மெல்லெலாம் நல்லா இல்லைண்ணா ஒரு கெட்டுப்போன ஸ்மெல் மாதிரி வருது அது ஸ் நீங்கள் எப்போ செஞ்சது அது நீங்கள் காலையிலையா அண்ணா இல்லை அது ரொம்பவும் மோசமாக இருக்குது சாப்பிடாலுமே அரிசியெலாம் நச நச நசன்னு போயிருக்குது வாசோம்லாம் ரொம்ப வருதுண்ணா சாப்பிடவே முடியாது குழந்தைங்க யாராச்சும் சாப்டா என்னண்ணா ஆகிறது அப்படிங்களா ஆனால் நீங்களே வந்து வேணால் பாருங்க நானே கொண்டு வந்து தரேன் இங்கே எதுவுமே நல்லா இல்லை நீங்களே வேணுன்னால் சாப்பிட்டு பாருங்க இப்படிலாம் கெட்டுப் போனதை நீங்கள் தந்துட்டு இருந்தீங்கன்னால் அதுக்கப்புறம் நான் உணவு உணவுத்துறை அவர்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அப்புறம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கடையெல்லாம் சீல் வச்சிவிட்ருவாங்க ஆமாம் சாப்பாடே சரி இல்லண்ணா நீங்கள் வேணும்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் காசுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லை காசுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடெலாம் எதுவுமே சரி இல்லைண்ணா ஆமா அப்படிங்களா பிரியா பிரியாணிதாங்கண்ணா வாங்கினோம் ரெண்டு பார்சல் வாங்கினோம் இப்போது காசு போனது கூட பிரச்சனை இல்லை காசு காசு கூட பிரச்சனை இல்லை வாங்கி சாப்புடறது நல்லா இருக்கணும் இல்லைண்ணா எதுவுமே நல்லா இல்லை ஆமா எங்களுக்கு ஒன்று காசு ரிட்டன் பண்ணுங்க இல்லைன்னா நாங்கள் கேஸ் தான் போடுவோம் சாப்பாடு எங்களுக்கு வேறு சாப்பாடெலாம் வேணாம் இதுவே கெட்டுப் போன மாதிரி இருக்கு வேறு ஏதாச்சும் வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும் எங்களுக்கு எதுவுமே வேணாம் எங்களுக்கு காசு மட்டும் ரிட்டன் பண்ணுங்க காசு ரிட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வேறு லைனில் தான் போய் உங்களை கேஸு அந்த மாதிரி போலீஸ்கிட்ட தான் கொடுத்து விட்ருவோம் சரி ஓகேண்ணா சரி